அச்சு ஊடகங்களான செய்தித்தாள் பத்திரிக்கை செய்தி சேனல் இதில் இதில் எல்லாம் வர்ற அந்த செய்திகளையே சமூக ஊடகங்களில் வர்ற செய்தியும் நம்ம வந்து வித்தியாசனு பார்த்தா செய்தித்தாள் பத்திரிகை செய் செய்தி சேனல்களில் எல்லாமே வந்து அன்னனக்கு நடக்குறதை அன்னனக்கு வருமானா கண்டிப்பாக கிடையாது இப்போ இன்னக்கு என்ன நடக்குதோ அதையே வந்து அவங்க பதிவு பண்ணி அதைவந்து அடுத்தநாள் வர்ற செ நாளைக்கு வர்ற செய்திதாள்லையும் பத்திரிகையிலையும் போடுவாங்க செய்தி சேனல்கள்லையும் அப்படித்தான் இன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த நிகழ்வை பதிவு பண்ணி அந்த பதிவை அவங்களோட அந்த செய்தி சேனல்களுக்கு கொடுத்து அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க சமூக ஊடகங்கள் போன்ற அந்த ஏவில எல்லாம் பார்த்தா இப்போ என்ன நடக்குதோ அதையே அந்த இடத்துல இருந்து அப்படியே பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க இதுதான் வந்து செய்தித்தாள் பத்திரிக்கை செய்தி சேனல்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் வித்தியாசம் எதை நம்புறது அப்படினு பார்த்தா ரெண்டையுமே நம்பலாம் கண்டிப்பாக செய்தித்தாள் பத்திரிகை செய்தி சேனல்களில் வர்றதை காட் வர்றது வந்து சமூக ஊடகங்கள காட்டிலும் கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கு அதனால பொதுவாகவே நான் நம்புறது அப்படினா பத்திரிகை செய்தி சேனல்களில் வர்றதை நம்பலாம் சமூக ஊடகங்கள்லையும் எல்லாருமே வந்து எ எதையுமே நம்ப முடியாது அப்படிங்கிறதவிட சிலதை எல்லாம் நம்பலாம் எல்லா சமூக ஊடகங்கள் இருக்கிறவங்களுமே வந்து கரெக்டாக எல்லா உண்மையான செய்தியத்தான் ஒளிபரப்பு பண்ணுறாங்களா அப்படினா அது வந்து யாருக்கும் தெரிய போறதில்லை இப்போ செய்தித்தாள் பத்திரிக்கை செய்தி சேனல்களில் வந்து வர்ற அந்த செய்தி வந்து தப்பானதாக இருந்துச்சு அப்படினா அதற்கான நடவடிக்கைகளும் எடுப்பாங்க இல்லையா அதனால் அதில் வர்ற செய்திகள் வந்து கண்டிப்பாக பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சமூக ஊடகங்களில் வந்து பொதுவாகவே வந்து இப்போ பதிவு பண்ணுறவங்க அவங்களுடைய வருமானத்துக்காக வந்து ஒரு சிலர் அவங்களுடைய வருமானத்துக்காக இப்படி நடந்து நடந்துருது இப்படி நடந்ததுக்கு பதிலாக அப்படி நடந்தி இருக்கலாம் இந்தமாதிரி எல்லாம் போடுறதுனால ஒருசில சமூக ஊடகங்கள் எல்லாம் நம்புறமாதிரி இருக்காது அதுக்கு வந்து நம்ம பத்திரிகை செய்தி சேனல்களையே முழுசாக நம்பலாம்